தமிழ் மொழியில பார்த்துட்டோம் அப்படின்னா எண்ணற்ற பழமொழிகள் இருக்குது அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்துட்டு ஓரளவுக்கு தெரியும் பட் வந்து எண்ணற்ற பழமொழிகள் இருக்குது லாஸ்ட் ஒன் பார்த்துட்ட அப்படின்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கள் நம்மளுடைய எண்ண வெளிப்பாடுதான் நம்ம முகத்தில் அப்படியே தெரியும் நம்ம முகத்தில் எப்பவுமே சிரிச்சிகிட்டே இருப்பாங்கள் எப்பவுமே ஒருத்தவங்க சந்தோஷமாக இருக்காங்கள் அப்படின்னா அவங்க உள்ளம் வந்துட்டு அவ்வளோ தூய்மையானதாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இக்கரைக்கு அக்கரை பச்சை அப்படின்னு சொல்கிறது எப்பவுமே என்ன என்ன நினைப்பாங்க நிறைய பேர் நினைச்சு எல்லாருமே அப்படிதா இப்போ நம்ம வந்துட்டு நம்மகிட்ட இருக்கிறத பார்க்காம இப்போ எதிர்ல இருக்கிறத பார்த்துட்டு அது ரொம்ப நல்லாருக்குது அப்படிங்கிறத ரசிப்போம் அதுதான் இக்கரைக்கு அக்கரை பச்சை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள் எறும்பூற கல்லும் தேயும் அப்படிங்கறது முயற்சி இருக்கிறவங்க என்ன அவங்களால் எவ்வளோ தோல்வி அடைஞ்சாலுமே முயற்சி எடுத்தோம் அப்படிங்கறது முயற்சி செஞ்சுகிட்டே இருந்தால் கண்டிப்பாக அவங்களால் ஒரு நாள் சக்ஸஸ் ஆக முடியும் அது மாதிரி இதுமாதிரி நிறைய பழமொழிகள் இருக்குது இதன் மூணும் எனக்கு ரொம்ப பிடிச்சது